இப்போது நான் இன்சூரன்ஸ் வந்து நிறைய ஏஜென்ட்டுங்களை வந்து பார்த்துருக்கேன் ஆனால் தொடர்பு கொண்டதில்லை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்புறம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அதுதான் டெத் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் நிறைய இருக்குது இறந்ததுக்கு அப்புறம் வர்ற அந்த இன்சூரன்ஸ் பணமும் அந்த இருக்குது உயிரோட இருக்கும் போதே இன்சூரன்ஸ் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கும் அந்த இன்ஜ் அதாவது ஏஜென்ட்டை நான் தொடர்பு கொண்டிருக்கேன் எந்த வயது போடலாம் எந்த வயது போடக்கூடாது அப்படினு நிறைய தொடர்புக் கொண்டு பேசியிருக்கேன் பட் நான் வந்து அந்த இன்சூரன்ஸ் சேர்ந்தது இல்லை நான் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுத்தது இல்லை ஏன்னா எனக்கான தேவைகள் வந்து கம்மி தான் ஏன்னா என்னோடய வருமானம்ன்றது கொஞ்சம் கம்மி தான் அதில் வந்து நான் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொஞ்சமே போட்டாலும் அது கரெக்டாக நான் மாதம் மாதம் கட்டிட்டு வரணுன்ற சூல்நிலைக்காக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ஏஜென்சி இன்சூரன்ஸு பாலிசி ஏஜென்ட்டுலாம் நிறைய பேர் இருக்காங்கள் நிறைய பேர் இருக்காங்கள் அதையும் நான் பார்த்துருக்கேன் பட் நான் இன்சூரன்ஸ் போட்டதில்லை என்னோடய வருமானம் கம்மின்றதாலையும் நான் கரெக்டான டைம்ல எனக்கு கேஷ் கொஞ்சம் கட்ட முடியாத சூல்நிலையாலும் நான் எந்த பாலிசிக்கும் நான் வந்து கே போட்டதில்லை ஃபோன் பண்ணி கேட்டிருக்குறேன் இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்க எத்தனை வருஷம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான நேரம் எனக்கு வரலையோ என்னமோ ஆனால் நான் இதில் வரையிலையும் இன்சூரன்ஸு பாலிசி வந்து எடுக்கலை எடுக்காத காரணம் இதுதான் என்னோடய வருமானம் கம்மின்றதாலையும் சரி எனக்கப்புறம் என்ன என்னன்றது நான் சிங்கிள்ன்றதால் நான் அந்த இன்சூரன்ஸ்ஸை வந்து நான் எடுக்கலை என்னோடய காரணத்தின் காரணமாகவும் அந்த இன்சூரன்ஸ் இருக்குது ஆனால் அது யூஸ் பயன் பட் எ என்னால் வந்து கட்ட முடியாது பே பண்ண முடியாத சூல்நிலையாலும் தொடர்ந்து அதை கன்ட்டினியூ பண்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறதாலையும் நான் இந்த இன்சூரன்ஸை வந்து நான் வந்து எடுக் எடுக்காத சூல்நெலை ஆனால் தொடர்புக் கொண்டு பேசியிருக்கேன்